நான் அமேசானில் ஆர்ட்ரு போட்டேன் திரும்பி ஆர்ட்ரு வந்தது முந்தைய வாரம் ஆர்டரில் டெலிவெரின்னு வந்து சேர்ந்துது பார்த்தேன் திருப்தி இல்லை அதில் எதுக்காக திருப்தி இல்லைனா அதில் கிராச்சஸ் இருக்கு புது ஃபோன் வருது பார்த்து பேக்கிங் பண்ணி பார்த்தா திரும்பி பேக்கிங் பிரித்து பார்க்கும்போது அதில் கிராச்சஸ் இருக்கு அது எனக்கு திருப்தி இல்லாததினால மறுபுடியும் ஆன்லைனில் போய்ட்டு அதை நான் ரிட்டர்ன் புக் பண்ணி ரிட்டர்ன் பிடிச்சி அடுத்த ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் வந்து பார்த்தா அவர்கிட்டே சொன்னேன் ஏப்பா இதில் எனக்கு திருப்தி இல்லை எதுக்காக ஆர்டரை திருப்பி பண்ணுறிங்கன்னு காரணத்தை சொன்னேன் அந்த பேக்கேஜில் நான் பேக்கேஜி ரொம்ப நல்லா வந்துது ஆனால் பொருள் பார்த்தா உள்ளே கிராச்சஸ் இருக்கு பாடியில் கிராச்சஸ் இருக்கு அதனால் எனக்கு பிடிக்கலனு சொல்றே திருப்பி பண்ணி அனுப்பிச்சிட்டங்க அனுப்பிச்சி விட்டாங்க அனுப்பிச்சி விட்டுட்டேன் அவரும் பெற்றுகொண்டு திரும்பி விட்டார்